மத மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது உயிர் பலி கொடுக்கறது தப்பு உயிர்கள் இடத்தில் அன்பு வையின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லா உயிருக்கும் ஒரே மதிப்பு தான் கொடுக்கோணும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் சட்டுனு ஆட்டை வெட்டவும் கோழியை அறுக்கவும் இந்த மாதிரி பண்றோம் இது சரியான மூடநம்பிக்கை ஒரு உயிரை நம்ம இதுக்கெல்லாம் உயிர் பலிக்கு கொடுக்கக் கூடாது இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணக் கூடாது இது தான் சரியான மூடநம்பிக்கையாக இருக்குது அதனால் இந்த மாதிரியெல்லாம் விஷயத்தை விட்றோனும் இது தான் மூடநம்பிக்கையின் முக்கியமான காரணம் மதம் இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறதுன்னால் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் சாதாரணம் இந்த பொங்கல் வைக்கிறாங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாம் வேற ஏதாவது விழா கொண்டாடுறாங்களா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ரத்தத்தை பார்க்கறதுதான் பயமாக இருக்குது மூடநம்பிக்கைன்னு இந்த கிடாவ வெட்டுறது இந்த மாதிரி பண்றது எல்லாம் பண்ணக் கூடாது